என்ன வேணும்ங்க என்ன வேணும்ங்க யாருங்க ஆமாம்ங்க சரிங்க நீங்கள் நகை வக்க வந்தா எங்கள் பேங்கில் வந்து அக்கவுண்டு இருக்கணும் உங்களுக்கு அதுவும் இல்லாம பான் கார்டு வேணும் ஆதார் அட்டை ஜெராக்ஸ் வேணும் ஆமாம்ங்க கிராமுக்கு ஒரு இருவது இருவத்தஞ்சிக்குள்ள தரலாம் ஒரு பவுன் வச்சா அதை இருவது இருவதத்தஞ்சிக்குள்ள தருவோம் வாங்க அது நீங்கள் வரும் போது இங்கே எங்கே பேங்கு அக்கவுண்டு புக்கு பான் கார்டு ஆதார் அட்டை ஜெராக்ஸு அதெல்லாம் கொண்டு ஆமாங்க அதெல்லாம் கொண்டு வரணும் ஒர்ஜினலே கொண்டு வாங்க ஒன்றும் பிரச்சனையில்லை ஒர்ஜினல் கூட கொண்டு வரலாம் நீங்கள் வாங்க இங்கே மெயின் ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் மெயின் ரோட்டில் வாங்க நீங்கள் அங்கே வந்துவிட்டு போன் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லுறோம் விவரம் எப்படி விவரம் என்னன்னு ஆனால் எங்கள் பேங்கில் உங்களுக்கு வந்து அக்கவுண்டு இருக்கணும் அக்கவுண்டு ஆமாம்ங்க ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா நகைக்கு ஒரு மாதிரி பழைய நகை அது எப்படி என்னங்கிறது எல்லாம் பாக்கணும் பார்த்துட்டு நான் சொல்லுறேன் என்னான்று சரிங்களா சரி